ஏன் தம்பி நாங்கள் கோயிலுக்கு போகிறோமுன்னு கார் வர சொன்னோம் இன்னும் வராத இருக்கிற நேரம் ஆகிருச்சி அப்புறம் வாடகை எச்சு கேட்கற நாங்கள் குறைச்சி தான் தரோங்கிறோம் நீ வந்தா வா வர்லைனா இல்லைனா வேறு டிரைவர் கீது வர சொல்லட்டுமா என்ன சொல்லுற பதில் சொல் நீ அப்புறம் ஒவ்வொத்தை பக்கமாக போய்விட்டு வரதுக்கு இவ்வளோ காசா அதனால நீ வேறு டிரைவர் வர சொல்லட்டுமா அப்புறம் நீ எச்சு கேட்டுக்கிட்ருந்தீன்னால் என்ன பண்ணுறது அதனால நாங்கள் வேறு டிரைவரையே பிடிச்சிக்கறோம் நீ இல்லைன்னா இருந்துக்கோ வர்லைனா எச்சு கேட்டினால் இருந்துக்கோ இல்லாட்டி நாங்கள் வேறு டிரைவரை பார்த்து அப்புறம் போய்விட்டு வரோம் என்ன சொல்கிற பதில் சொல் என்னென்று ம்